இப்போத்திக்கி சுவாரசமாக இருப்பது வந்து முக்கிய செய்தி ரொம்ப பார்ப்பேன் ஏன்னால் அது அடிக்கடி எங்கங்கே என்னென்ன நடக்குதோ அதை அப்போதிக்கி அப்போ போடுவாங்க அதனால் மெய்னாக பார்க்கவேண்டியது முக்கிய செய்தி பார்ப்பேன் அந்த முக்கிய செய்தியில் இப்போதிக்கி தக்காளி விலை அநியாயமாக ஏறிகிட்டிருக்கு கிலோ அஞ்சு ரூபா பத்து ரூபா விற்றதெல்லாம் இன்னிக்கி நூற்றி ஐம்பது ரூபா கிலோ விற்கிது தக்காளி நியூஸ்சை பார்த்தாலே தக்காளி வாங்கி சாப்பின்னுனே தோணலை அந்தளவுக்கு தக்காளி விலை ஏறிகிட்டு போகுது லூஸ்சில் வந்தெலாம் அரிசி விலை அவ்வளோ ஏறுதான் அரிசியே வாங்கி சாப்பிட முடியலியாம் அவ்வளோ ரேட்டாம் அதே மாதிரி எங்களுக்கு இப்போ வந்து ரேஷன் கார்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதிகிட்டு போகிறாங்கோ அது வந்து வீட்டாண்டேயே ஃபார்ம் கொடுத்தாங்கோ அப்புறம் ஒரு ஸ்கூலில் போட்டாங்கோ அந்த ஸ்கூல்லாண்ட போய்விட்டு உக்காந்து நிறைய போலீஸ் பாதுகாப்போடு நல்லா உக்கார வச்சு நல்லா பண்ணிணாங்கோ அதுபா உள்ளே கொடுத்துருக்கோம் ஃபாமு இன்னிக்கி வந்து கரண்டு பில்லு அட்டை ரேஷன் கார்டு பாஸ் புக்கு அதே மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு போங்கோ அப்படின்னு கொடுத்த உடனே அப்படியே பதிவு பண்ணிக்கிறாங்க பதிவு ஆதார் கார்டு இதெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு நாலு ஐட்டம் மொத்தம் பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும் மெசேஜ் வரும் அப்புறம் ஒருவாட்டி கால் பண்ணி பேசுவாங்க பா போன் பண்ணிணா அப்புறம் உங்களுக்கு சொல்வாங்க என்ன ஓகேவாகிடிச்சா அப்படின்னு சொல்வாங்கனு சொல்கிறாங்க அதெலாம் ஒரு முக்கிய செய்தி தான் நடக்கும்ன்னு பார்த்தா அதெலாம் இப்போ நடக்கிறது சமீபத்தில் இந்த வாரத்தில் நடந்தது அதெல்லாம் அதே மாதிரி வெளியில் போகும்போது பார்த்தீங்னா எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் முதல்லருத்துலாம் காய்கறியெல்லாம் எப்படி விற்றதுனா கிலோ முப்பது ரூபா விற்றது இன்னிக்கி எந்த காய்கறி எடுத்தாலும் கிலோ எழுபது ரூபா எண்பது ரூபா ஒன்றும் வாங்கிற மாதிரியே இல்லை வெங்காயெலாம் இது பதினைஞ்சி ரூபாய்க்கு கிலோ வெங்காயம் இன்னிக்கி முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிது இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அதுதான் இப்போத்திக்கி விலைவாசி ஏறிகினே போகுது அதே மாதிரி ஈபி பில்லு பார்த்தீங்னா எங்களுக்கு ஈபியெல்லாம் பார்த்தீங்கனா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்தான் வரும் ஆயிரம் ரூபாய்தான் வரும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இன்னிக்கி பார்த்தா ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வருது ஈபி இப்படி ஈபியில் ஆனால் அது எதுக்கு இவ்வளோ ஏற்றினாங்கனே தெரியல ஈபியெலாம் ஈபி கட்டலானா ஆஃபிஸ்சாண்டா போனால் அங்கே இருக்கிறவுங்க எல்லாம் ஐயோ எங்கள் வீட்டில் இவ்வளோ ஈபி வந்திருக்கு கரண்டு இவ்வளோ கரண்ட் ஆகிடுச்சி இவ்வளோ அது எல்லாம் ஈபியை பற்றி அவ்வளோ எங்கே பார்த்தாலும் நின்று பார்த்தாலும் மெய்னாக இப்போத்திக்கி ஈபி கரண்டு பில் இதை பற்றிதான் எந்த ஒரு கும்பல் நிற்கிது அங்கே போனோம்னால் என்ன பேசிக்கினு ஏதோ பேசிகிறாங்கன்னு சொல்லி போனோம்னால் அந்த இடத்துல பார்த்தா எங்கள் வீட்டில் இன்னிக்கி இந்த வாட்டி இந்த இவ்வளோ கரண்டு பில்லு வந்துடுச்சு என்னாத்துக்கு இவ்வளோ கரண்டு பில்லு ஏற்றிருப்பாங்களோ தெரிலியே யூனிட்டுக்கு இப்படி ஏற்றிருக்காங்களே எல்லாம் பேசறது இப்போது அது ஒரு குறையாவே போச்சு